குட்டி ட்ராவல்ஸ் ஹலோ நான் சகாய ரவி பேசுகிறேன் வண்டி வேணும்பா நாங்கள் அச்சிதம்பாக்கம் போகிறோம் என்ன வண்டி இருக்குது யுனவோவா ஒரு ஏ ஏழு பேரு எட்டு பேரு போகிறோம்பா

எவ்வளோ ஆகும் மூன்று ரூபாயா

சரிப்பா நங்காத்தூர் அன்னை தெரசா தெருவுக்கு எத்தன மணிக்கு வரும் கன்பாஃர்மா வந்துடணும்

ஆமாம் அன்னை தெர அன்னை தெரசா தெரு நங்காத்தூருக்கு வந்துடு இந்த ஃபோன் நம்பர்க்கு கால் பண்ணு கரெக்டாக வந்துடு ஒகேபா